புத்தகங்களை வந்து அழ வைக்கிறதுமாய் உணர்ச்சிப்பூர்வமாகவும் எழுதுறது வந்து ரமணிச்சந்திரன் தான் அவரோடைய நாவல்களெல்லாம் நான் படித்திட்டிருக்கேன் அது வந்து குடும்பப்பாங்கான கதைகள் தான் அவரு எழுதுவாரு பெண்களை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரியும் ஆண்கள் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் அந் அந்த மாதிரி தான் எழுதுவாரு அது வந்து எப்போதுமே படிக்கும் போதே நம்ம வந்து ரொம்ப உணர்ச்சிப்பூர்வமாக இருக்கும் அது வந்து பாதி நாளு அழ வக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்தக் கதைகள் தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அழ வைத்த புத்தகங்கள்னு சொல்லலாம்